நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு நடைப்பயணம் போகும் போது நல்லா ஜாலியாக குரூப்பாக தான் போவோம் எல்லோரும் சேர்ந்து தான் போவோம் போகும்போது ஆச்சரியப்பட்ட விஷியம் என்னென்னால் அங்கே எல்லா எடத்தில் இருந்தும் நிறைய வந்து கோயிலுக்கு நாங்கள் போனது வந்து திருவண்ணாமலை போயிருந்தோம் அப்போ இந்த திருவண்ணாமலை வந்து நடைப்பயணமாக போகும்போது எல்லா எடத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மாவட்டத்தில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக எல்லாம் வந்துட்டிருந்தாங்க அது பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் பரவாயில்ல நம்ம மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்போ நிறைய கோயிலுக்கு வந்து நடைப்பயணமாக வந்துட்டிருந்தாங்க அவங்களோட சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம் எங்களோடய அனுபவத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் அவங்களோட அனுபவத்தை எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம் நாங்கள் எப்பவுமே போனமுன்னால் ஒரு வாரம் எட்டு நாள் அந்த மாதிரி அங்கே தங்கியிருப்போம் தங்கி இருந்து தான் எல்லாமே போவோம் அங்கே மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்பர்கள்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான இடமா பார்த்து உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம் அங்கே நல்ல நல்ல மலரும் நினைவுகள் அந்த எடத்தில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸை வந்து வீட்டில் இருக்கறவங்களுக்கு வந்து குரூப்பில் அனுப்புவோம் அனுப்பி எங்களோடய மகிழ்ச்சியை வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு நல்லா ஜாலியாக எடுத்துப்போம் அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த தடவ நாங்களும் வரோம்பாங்க குடும்பத்தோடுயும் போவோம் நம்ம குடும்பத்தோடுயும் போவோம் நண்பர்களோடுயும் போவோம் நம்ம ஊரில் ஒரு ஒரு வருடம் ஒரு டைம் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம் போயிட்டிருக்கும்போது ரொம்ப ஒரு மன நிம்மதியாக இருப்போம் அது கண்டிப்பாக குடும்ப நண்பர்களுக்கும் சரி எல்லோருக்குமே வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லோருக்குமே அந்த மலையில் எடுத்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணி அவங்களும் நல்லா பார்ப்பாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல அடுத்த தடவ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணம் பண்றோம் நடைப்பயணமாக இருந்தாலும் நாங்கள் நாங்களும் வரோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஓ ஆச்சரியமா இருக்குது இந்த மாதிரி அவ்வளோ தூரம் நீங்கள் நடந்தே போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் கண்டிப்பாக பாதை யாத்திரையாக வரோம் எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் போகவே இல்லை நான் உங்களோடய வந்து சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் அதை வந்து ரொம்ப லைக் பண்ணுவோம் ரொம்ப லைக் பண்ணி அவங்களோடையும் அவங்களையும் கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு எடம் நாங்களே வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு எடமாக போவோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவோம் அதனால் வந்து எல்லோரும் இந்த மாதிரி வந்து ஆன்மீக சுற்றுலாவோ நடைப்பயணமாக போய் சந்தோஷமாக இருங்கள் அதில் வந்துட்டு மலை ஏறும்போது ஃபோட்டோ எடுக்கும்போதுலாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து சேஃப்டியான எடமாக பார்த்து ஃபோட்டோ எடுங்கள் அந்த மாதிரி நாங்கள் உட்காந்து தான் சேஃப்டியான எடத்தில் ஃபோட்டோ எடுத்து தான் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பகிர்ந்துக்குவோம் இன்னொருத்தருக்கிட்ட கொடுத்து நாங்கள் குரூப்பாக உட்காந்து எடுப்போம் அவங்களும் குரூப்பாக உக்காந்துட்ருக்கும்போது நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுப்போம் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம்